நாங்கள் பசுமாடு வளர்த்துக்கிட்டு இருக்கோம்ங்க அஞ்சு மாடு இருக்குதுங்க எங்களுக்கு அஞ்சு மாடு வெச்சி சாண எரிவாயு நாங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த அஞ்சு மாட்டுடைய சாண எரிவாயு நாங்கள் உபயோகப்படுத்துகிறதுனால அதுங்க சாணத்தை வெச்சி நல்லா கரைச்சி நான் அங்கே ஊத்திடுறேன் காலையில் எழுந்திருச்சு ஊற்றினா அன்றைக்கு ஒரு நாளைக்கு நான் மூணு வேளையும் ச சமையல் ஆக்கறதுக்கு எங்களுக்கு எல்லாம் கரெக்ட்டா இருக்குதுங்க ஆனால் இது இப்போ சமையல் செய்யறதுனால எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குதுங்க நல்லா உபயோகப்படுத்துகிறதுக்கு நல்லா அருமையாக இருக்குதுங்க சமையலுக்கு நல்லா இருக்குது எந்தவித தீய வினையும் இல்லை இதை வந்து எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி நல்லவிதமாக சா சமையல் செஞ்சு சாப்பிட்டு இயற்கை உணவு போல் நல்லா இருக்குதுங்க நல்லா உபயோகப்படுத்திக்கலாம்ங்க